எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னை எழுத தூண்டிய விஷயம் இயற்கை நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் அதிகமாக காணப்படுகின்றன அங்கு பூங்காக்கள் அதிகம் அமைந்திருக்கின்றன மேலும் அந்த இயற்கை வளங்களோடு மனிதர்களும் ஒன்று இணைகின்றனர் அந்த மனிதர்களை பற்றியும் அவர்களது பிரச்சனைகளைப் பற்றியும் எனக்கு எழுத தோன்றும் மனிதர்கள் செய்யும் விவசாயம் பற்றி எனக்கு மிகவும் பிடிக்கும் அது அதனோடு குறிப்பாக மோகனூர் சாலையில் உள்ள பயிர் சாகுபடி பயிர் சாகுபடியும் மற்றும் திருச்சி சாலையில் உள்ள இயற்கை வளங்களையும் எனக்கு அதிகமாக பிடிக்கும்